வணக்கம் சார் நான் தான் ஆடர் போட்டிருந்தேன் என் பேர் ஷீலா நான் பிரியாணி ஆடர் பண்ணியிருந்தேன் நீங்கள் ஒயிட் ரைஸும் ஆடர் கொடுத்திருக்கிங்க என்ன சார் கெஸ்ட்டு வராங்கன்னு நாங்கள் ஆடர் பண்ணால் நீங்கள் இது மாதிரி ஒயிட் ரைஸ் கொடுத்திருக்கிங்க அது எங்களுக்கு சமைச்சி கொடுக்க தெரியாதா அங்கே தான் சாப்பாடு நல்லா இருக்கும்ட்டு நாங்கள் ஆட்ரு பண்ணால் நீங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கிங்க கெஸ்ட்டு வேறே வந்துட்டு இருக்காங்க நீங்கள் இது மாதிரி டெலிவெரி பண்ணியிருக்கீங்க ஏன் சார் அது மாதிரி ஆளெல்லாம் நீங்கள் வேலைக்கு வச்சிருக்கிங்க கொடுக்க தெரிஞ்சவங்களை கொடுத்து அமுச்சு விடாமல் தெரியாதவங்க கிட்ட கொடுத்து அமுச்சு விட்டு இது என்ன கெஸ்ட்டு வேறே வந்துட்டு இருக்காங்க ஏன் எங்களுக்கு வீட்டில் சமைச்சி கொடுக்க தெரியாதா ஒயிட் ரைஸ் நீங்கள் இது மாதிரி ஆட்ரு பண்ணி கொடுத்துருக்கிங்க ஹோட்டலில் நல்லா இருக்குன்னு தான் அங்கே ஃபுட் ஆடர் பண்ணோம் நீங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கீங்க கெஸ்ட்டு உங்கள் இது சாப்பாடு நல்லா இருக்கும் பிரியாணின்னு எல்லாம் கேட்டதுனால் தான் நாங்கள் ஆடர் பண்ணி கொடு ஆடர் பண்ணியிருக்கோம் நீங்கள் இது மாதிரி ஒயிட் ரைஸ் டெலிவெரி கொடுத்துருக்கிங்க அது மாதிரி ஆளெல்லாம் ஏன் சார் நீங்கள் வேலைக்கு வச்சிருக்கிங்க எனது டெலிவெரியை கொடுக்க தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து அமுச்சு விடுங்க பிரியாணி அஞ்சு பார்சல் ஆடர் பண்ணியிருந்தோம் நீங்கள் ஒயிட் ரைஸ் அஞ்சு பார்சல் கொடுத்து அமுச்சு விட்ருக்கீங்க எங்களுக்கு வீட்டில் சமைச்சி கொடுக்க தெரியாதா அவங்களுக்கு சரி வி கெஸ்ட்டு வராங்கங்கன்றதுக்காக தான் உங்கள் ஹோட்டலில் நல்லா இருக்கும் நாங்கள் ஆட்ரு பண்ணோம் நீங்கள் இது மாதிரி ஒயிட் ரைஸ் கொடுத்துருக்கீங்க அவங்க வேறே வந்துட்டு இருக்காங்க நாங்கள் எப்படி சார் அவங்களுக்கு சாப்பாடு பண்ணி இப்போ கொடுக்க முடியும் இப்போ டெலிவெரி கொடுக்கும் டெலிவெரி எடுத்துட்டு வர சொல்லுங்கள் இது மாதிரி கனியாமூர் மாரியம்மன் கோயில் தெரு அங்கே வந்து டெலிவெரி கொடுத்துருங்க கெஸ்ட்டு வேறே வந்துட்டு இருக்காங்க இன்னும் ஒரு ஃபைவ் ஒரு பிஃப்டின் மினிட்ஸில் நீங்கள் வந்து டெலிவெரி பண்ற மாதிரி பாருங்கள் கெஸ்ட்டு வந்துட்டாங்க நீங்கள் பார்த்து கொடுத்து அமுச்சு விடுங்க இந்தமாதிரி டெலிவெரி பண்ண தெரிஞ்ச ஆளை ஃபர்ஸ்ட்டு வேலைக்கு வைங்க